பதினாலு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஒன்று இருபத்து எட்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு இருபத்து எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து பதினைந்து இருபத்து ஏழு ஐந்து ரெண்டாயிரத்து பதினேழு பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து ஒன்று